சார் வணக்கம் சார் சார் நான் திருப்பூர்லேருந்து மேஸ்திரி பேசுகிறேன் சார்

சரி சார்

எல்லாமே கீழே மட்டுமா சார் க்ரௌண்ட் ஃப்ளோரில் மட்டும் மூணு கடை

ஆ அது நான் நான் நேரில்வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு சார் உங்களுக்கு என்னென்ன மாரி மெட்டீரியலில் போடணும் எல்லாத்தையும் டீட்டைலாக சொல்லிடுறேன் சார் ஆ எல்லாமே உங்களுக்கு வந்து சிமிண்ட்டு என்ன சிமிண்ட்டு யூஸ் பண்ணுறோம் என்ன கம்பி யூஸ் பண்ணுறோம் அதே மாரி கீழே ஆ கீழே டைல்ஸு போடுறதா மார்பிள்ஸு போடுறதா இல்லை சிமிண்ட்டு போடுறதா

ஆமாம் மூணுக்கும் காமனா ஒரே ஒரு பாத்ரூம் லெட்டினு

நான் உங்கள் நான் உங்களுக்கு ரெண்டு டைமா இப்போ கொட்டேஷன் கொடுக்குறேன் சார் அது என்ன மாரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் டைல்ஸு போட்டால் எவ்வளோது வருது மார்பிள்ஸ் போட்டால் எவ்வளோ வருது சிமிண்ட்டு போட்டால் எவ்வளோ வருது எல்லாமே எல்லாமே இருக்குது அனைத்து வகையான ஃபெசிலிட்டீஸும் இருக்குது

எங்கள்ட்ட எல்லாமே இருக்குது சார் ஒன்றும் லேபர் ப்ராப்ளம் வராது நீங்கள் ஒரு ஒன் டைம் நம்ம ஒரு விசிட் பண்ணுங்கள் எங்கள் சைட்டை